மதியம் சாம் சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் கூட்டு மீன் குழம்பு கறி குழம்பு கார குழம்பு இதெல்லாம் மதியம் வைப்போம் நைட்டுக்கு வந்து இட்லி தோசை இடியாப்பம் பூரி சாதம் தோ சப்பாத்தி இதெல்லாம் நைட்டு செஞ்சு சாப்பிடுவோம் மதியம் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் நைட்டுக்கு வந்து இட்லி தோசை சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம்